என் மாநிலம் வந்து தமிழ்நாடு நான் என் தமிழ்நாட்ட விட்டு வெளி மாநிலமான கர்நாடகா போயிருக்கேன் கர்நாடகாவில தான் என் நன்பருடைய திருமணத்துக்கு போயிருக்கேன் குடும்பத்தோட போயிருக்கோம் அங்கே போனோம் நல்லா ஒரு மலை பிரேதேசமாக இருப்பேன் அந்த அவர் குடியிருக்கிற பகுதி வந்து மலை பிரேதேசமாக இருக்கும் நல்லா பகல்லெலாம் பார்த்திங்கனாக்க நல்லா ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுனு பக்கத்தில் ஒரு பெரிய நீரோடை ஆறு ஓடுது நல்லா பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் நல்லா இருந்துச்சு அதலாம் மைசூர் மகாராஜா பேலஸ்லாம் போனோம் மகாராஜா பேலஸு இரவுல ஒரு ஆறு மணி இருக்கும் அந்த நேரத்தில் போகும்பொலுது ஒரு பண்டிகை காலம் மாதிரி இருந்துச்சு அந்த அதனுடைய அரண்மனையானது பார்ப்பதற்கு மிக அருமையாக இருந்துச்சு அதுபோல் தமிழ்நாட்டுல ஊட்டி கொடைக்கானல் அந்தமாதிரி சுற்றுலாத்தலம்லாம் செஞ்சு இருக்கிறோம் பயணம் பண்ணி இருக்கேன் ஊட்டியெலாம் பார்த்தினாக்க மக்கள் நேரடியாக தயார் பண்ணுற அந்த காப்பி ஃபேக்ட்ரிக்கு சென்றிருக்குறேன் அவர்கள் அந்த காப்பியினுடைய செடிகள் மூலமாக உற்பத்தி ஆகின்ற அந்த நேச்சுரல் இயற்கையான அந்த காப்பி தூளை வந்து அவர்கள் எப்படி ப உற்பத்தி பண்டி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக பார்க்க முடியுது மிகவும் அருமையாக இருந்துச்சு ஊட்டியினுடைய அந்த தாவரவியல் பூங்கா மற்ற சில பிரேதேசங்களுக்கும் சென்றோம் அந்த தாவரவியல் பூங்காலாம் பார்த்தினாக்கா ஒவ்வொரு அந்த பூங்கா உள்ளுக்குள் வந்து பச்சை பசேல் என்ற தாவரங்கள் ஒவ்வொரு விலங்கினங்களுடைய உயிரினங்கள் உயிரினங்களோட அமைந்து அமைச்சி வச்சிருந்தாங்க பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருந்துச்சு கொடைக்கானலுக்கும் போயிருந்த பொலுது கொடைக்கானல்ல அந்த குணா குகை வழுக்கும் பாறை சூசைட் பாறை இது எல்லாத்தையுமே போய் பார்த்தோம் பார்ப்பதற்கு மிக அருமையாக இருந்துச்சு காலை நேரத்தில் இன்னும் மாலை மதியம் வெயில் நேரத்தில் போனாக்கூட அந்த வெயிலே தெரியாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு ஏரியாவாக இந்த குளிர் பிரேதேசமாக அந்த கொடைக்கானல் அமைந்து இருந்தது